பல நேரங்களில் பேனாவை கொண்டு எழுதுகிறது தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னால் அதுதான் வந்து உண்மைத்தன்மையுடைய நான் எப்படி நினைக்கிறேனா அது பேனாவும் ஒரு கருவியாக இருந்தாலும் கூட அதுவந்து நம்மை ஒரு ஷீட்டில் எடுத்து நம்ம எழுதுகிறதப்ப அதோடைய நம் நம்ம என்ன சிந்திக்கிறமோ அதை அப்படியே நம்ம எழுதிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் மொபைல் லேப்டாப் இதை வந்து நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படினா வந்து அது நான் எழுதினத அதை வந்து ஒரு வச்சுக்கிற ஒரு இடமாவும் இல்லைனா சில நேரங்களில் வந்து சில விஷயங்கள திடீர்னு நான் பேனாவை எடுத்து எழுத முடியாது ஒரு காகிதம் இருக்காது இது பண்ண முடியாது எழுத முடியாது அந்த நேரத்தில் வந்து மொபைலேயும் லேப்டாப் இருக்கறப்ப லேப்டாப்பையும் நான் பயன்படுத்திக்கிறேன் ஒரு ரொம்ப அதிக அளவில் வந்து லேப்டாப்பை எதுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படினா நான் எழுதினதுங்கள நான் வந்து ஒரு ஒரு உ மின்னூட்டாக அதை உள்ளே வச்சுக்கணும் அதை வந்து ஷேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் அதை நான் விரும்புகிறேன் நிறையா மாற்றங்கள் வந்துருக்கு எழுத்து எழுத்துப்பணிக்காலங் எழுத்துப் பணியில் வந்து நிறையவே மாற்றங்கள் வந்திருக்குது சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து எதை எதை நான் பார்க்குறேன் அப்படினா வந்து முதலில் வந்து எல்லோரும் வாசகர்கள் அதிகமாக இருந்தாங்க எழுத்தாளர்கள் குறைவாக இருந்தாங்க எழுத்தாளர்கள் அதிகமாக இருக்காங்க வாசகர்கள் குறைவாக இருக்காங்கனு நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இன்னும் சப்ஜெக்ட் வந்து பெருசாயிருக்குது எழுதுறதுக்கான அத் தளம் வந்து பெருசாயிருக்குது ஆனால் இன்னமுமே சின்ன விஷயங்களா மட்டும் தான் எழுதிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற அதாவது எல்லா எழுத்தாளர்களும் கிடையாது கோ ஒரு நிறைய எழுத வர்றவங்க வந்து மக்களின் சுவாரஸியத்துக்கு எழுதுகிறாங்களே தவிர அந்த மக்களுடைய எந்த பக்கம் இழுத்துகிட்டு போகணும் முன்னாடி காலகட்டத்தில் வந்து எழுத்தாளர்கள் அந் அவங்களுடைய போக்குக்கு வாசகர்களை இழுப்பாங்க இன்றைக்கு வாசகர்களுக்காக வேண்டியே நான் எழுதுகிறேனோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதல்களாக நான் நினைக்கிறேன்